இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒவ்வொரு பேச்சு வழக்கு இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து அந்தந்த மாவட்டத்து அந்த பேச்சு வழக்க வைச்சே நான் வந்து அவங்க எந்த மாவட்டத்தை சே சேர்ந்தவுங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவுங்க அப்படின்றத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ மாநிலம் ம ஒவ்வொரு இப்போ வந்து ஒவ்வொரு இப்போ வந்து தமிழ் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோன்னால் தமிழ் பேசுவோம் மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம்னால் ஒவ்வொரு இப்போ பஞ்சாப் பஞ்சாப் எடுத்துக்கிட்டோன்னால் அவங்க பஞ்சாபி பேசுவாங்க ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொன்று பேசுவாங்க இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்ன்னு வைச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அவங்க இவங்க கண்ணு கோயம்புத்தூர்னால் கண்ணுண்ணு பேசுவாங்க கண்ணுண்ணு பேச்சு வழக்குல கடைசியில் கண்ணு அப்படின்னு முடிப்பாங்க என்ன கண்ணு அப்படின்வாங்க இதே திருநெல்வேலிகாரங்களை எடுத்துக்கிட்டோம்னால் ஏலே வாலே போல அப்படின்வாங்க இந்த மதுரைகாரங்கள எடுத்துக்கிட்டால் அவிங்க இவிங்க அப்படி தான் பேசுவாங்க பாஸ்ட் டென்ஸ் ப்ளுரெ ன்ஸ் ப்ரசன்ஸு எல்லாத்தையுமே கலந்து தான் வந்து மதுரைக்காரங்க வந்து பேசுவாங்க அது வந்து எது என்னன்றதை கொஞ்சம் உன்னித்து கவனித்தா தான் தெரியும் இதில் வந்து என்ன வித்தியாசம் அப்புடின்னா இது வந்து தமிழுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து நம்ம தமிழ் அப்படின்றது வந்து ஒரே மாதிரி இருக்கும் வாங்க உட்காருங்க போங்க பேசுங்க அப்படின்னு ஒரு மரியாதை கலந்ததாக இருக்கும் ஆனால் வந்து இப்போ வட்டார வழக்குகள் வந்து அப்படி இருக்காது இதை மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாநிலத்துக்கு வந்து மாறுபடும் லாங்குவேஜே மாறுபடும் அதாவது வந்து நம்ம இதில் வந்து எல்லா மொழிக்குமே வந்து தமிழ் தான் வந்து தாய்மொழி அது மாநிலமாக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னால் இப்போ குஜராத் எடுத்துக்கோங்க அவங்க வந்து ஹிந்தி அந்த மாதிரி பேசுவாங்க பஞ்சாபி எடுத்துக்கிட்டோன்னால் பஞ்சாபி பேசுவாங்க பஞ்சாப் எடுத்துக்கிட்டோன்னால் இது கர்நா கர்நாடகா எடுத்துக்கிட்டோன்னால் அவங்க கர்நாடகா அந்த கர்நாட்டிக் அந்த இதுதான் பேசுவாங்க இது எல்லாமே வந்து பேசினாலும் இதோடய பிறப்பிடம் வேறுன்னு பார்த்தோம்னா அது தமிழ் தான் தமிழ்லருந்து தான் இதோடய இதெல்லாம் வந்து உருவானது இதில் வந்து என்ன நீங்கள் எடுத்தாலும் அதில் ஒரு தமிழ் சொல் வந்து கலந்துதான் இருக்கும் அது வந்து அவங்க மொழிக்கு வந்து அது வேறு அர்த்தமாக இருக்கலாம் ஆனால் வந்து தமிழ் சொல் அப்படின்றது வந்து கலந்துதான் இருக்கும்